நியூஸ் சேனல் செய்தி ஊடகங்கள்லையும் சேனல்ஸ் வந்து அவ்வளோவா கிராமப்புறத்தில் இருக்க நியூஸ்லாம் கொண்டு வரது கிடையாது அந்தமாதிரி எந்த நியூசையும் நான் பார்த்ததும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சிட்டியை பற்றி மட்டுந்தான் பேசுறாங்க இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்புறோம் அந்த டிஸ்ட்ரிக்டில என்ன நடக்குது அதை மட்டுந்தான் பேசுறாங்களே தவிர்த்து கிராம சைடில் என்ன நடக்குது அப்படிங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாது நியூஸ் சேனல்ஸில் பொதுவாக அது வந்து அதிகமாக காட்றதில்லை